ஹலோ மேடம் சொல்லுங்கள் ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் கடையில் எல்லா ஸ்வீட்டுமே நல்லா இருக்கும் மேம் லட்டு ஜாங்கிரி பூந்தி கேக்கில் பார்த்திங்கன்னா ப்ளாக் ஃபாரஸ்ட் சாக்கோ லவ்வர் ரெட் வெல்வெட் உங்களுக்கு என்ன ஸ்வீட் மேம் வேணும் எவ்வளோக்கு வேணும் ப்ளாக் ஃபாரஸ்ட்டு வந்து ஒன் கேஜி வந்து ஹண்ட்ரட் மேடம் ஒன் ஃபிஃப்டி டூ கேஜினால் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடும் அப்புறம் வேற எதுவும் பார்க்குறீங்களா மேடம் வேற ஏதாச்சும் கேக் டூ கேஜி ப்ளாக் ஃபாரஸ்டா மேடம் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் அப்புறம் என்ன மேடம் ரெட் வெல்வெட் எத்தனை கேஜி அது ஒரு டூ ஹண்ட்ரட் ஆயிடும் மேம் டோட்டலாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடும் மேம் ஓகே தானே மேம் நீங்கள் நீங்கள் வந்து நேராக டூ டேஸ்லையா மேம் உங்கள் சன் நேமு ஓகே மேம் நீங்கள் வந்து டேரேக்டாக வாங்கிக்கிவிங்களா வந்து ஷாப்க்கு வந்து ஓகே மேம் தேங்க் யூ ஃபார் வேல்யூபல் டைம் மேம்